நாங்கள் இருக்கிற ஊருலேருந்துங்க நகரத்துக்கு பத்து கிலோமீட்டருங்க நான் இருக்கிற வில்லேஜ்லேருந்து நகரத்துக்கு போகணுன்னா பத்து கிலோமீட்டர் போகணுங்க ஸ்கூல் ஹைஸ்கூலுக்கு போகிறதுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பயஞ்சு கிலோமீட்டரு ஹைஸ்கூலில் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கு அங்கேதான் போகணுங்க ஏது நோட்டு புக்கு வாங்குறதுக்கு ஒரு மளிகை சாமான் வாங்குறதுக்கு காய்கறி வாங்குறதுக்கு எதாவது விஷேசம்னா சந்தை இருந்தால் சந்தையில் வாங்கிக்கலாம் சந்தை இல்லாத அன்னக்கெல்லாம் அங்கேதான் போய் எதாக இருந்தாலும் ஒரு நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் அங்கேதான் போகணுங்க இப்போ டாக்டர்ட்ட போகிறது ஊசி போடுறது மருந்து மாத்திர வாங்க எல்லா வேலைக்கும் அங்கேதான் போகணுங்க அதேப்போல் பக்கத்தில் ஒரு ஊரில் கோவில் இருக்குங்க எங்கள் குலப்பாட்டு கோவிலு அந்த கோவிலுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை செவ்வாய்க்கெழம வெள்ளிக்கெழமை விளக்கு போட போகணும் இப்போ கோவில் கட்டிகிட்டுருக்குறோங்க கோவில் கட்டுறதனால அது அடிக்கடி போய் பராமரிக்கிறதுக்கு அடிக்கடி வாரத்தில் வாரத்தில் நாலு நாளு மூணு நாளைக்கு கோவிலுக்கு போய் அது என்ன வேலை நடக்குது என்ன பெயிண்ட் அடிக்கிறாங்களா என்ன வேலை நடக்குது ஏது வேலை என்னன்னு போய் பார்க்க போகணுங்க அடிக்கடி அடிக்கடி கோவிலுக்கு போகணும் புள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைனா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனால் இப்போ காலக்கட்டத்தில் இப்போதான் அந்த பைக்கு இதுமாதிரி வண்டிகள் அதுக்கு முந்தியெல்லாம் அப்போ பைக்கெல்லாம் கெடயாது பஸ்ஸில்தான் போகணும் இப்போ பைக்கை எடுத்துகிட்டு போனோமுன்னா பெட்ரோலுக்கு இப்போ பெட்ரோல் பங்க்கும் அங்கே தான் இருக்குதுங்க பெட்ரோல் போட்டுக்கிட்டு புள்ளையை ஆஸ்பத்திரியில் கொண்டு பார்த்து வைத்தியம் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட ஊசி போட்டுக்கிட்டு புள்ளைகளுக்கு நோட்டு ஏதாவது பிஸ்கட் கிஸ்கட் வேணும்னாலும் டவுனுக்கு தான் போகணுங்க விருதாச்சலத்தில் சின்னதுதான் கிடைக்குங்க பெரிய ஒன்றும் கிடைக்காதுங்க இங்கே உளுந்தம்பருப்பு வாங்கணும் ஒரு வீட்டுக்கு ஏதாவது சாமான் மளிகை சாமான் வேணும்னா இங்கே வாங்கினா பத்து ரூபா போட்டு வாங்கினா அங்கே எட்டுரூபாய்க்கு வாங்கலாம்ங்க அதுக்காக டவுனுக்கு அடிக்கடி போகணுங்க புள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாட்டியும் போகணும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் நோட்டு புஸ்தகம் வாங்க ஒரு துணிமணி தைக்கணும் ஒரு ஜவுளிக்கடைக்கு போகணும் ஒரு ஏதாவது ஜவுளிக்கடைக்கு போகணும்னா அங்கேதான் போகணுங்க டைலர்கிட்ட போகணுன்னா அங்கேதான் போகணுங்க எல்லா வேலைக்கும் கோவில் எங்கள் வீட்டுலருந்து தலமலை பக்கம்ங்க அது வெங்கடாஜலபதி கோவில் ஏழுமலையான் கோவிலு தான் அந்த கோவில் தலமலை அடிவாரத்துலேருந்து ஒரு ரெண்டு மைல் மூணு மைல் அங்க கோவில் இருக்குதுங்க அந்த கோவில் இப்போ கட்டிட்ருக்குறோங்க தொட்டிச்சியம்மன் கோவில்னு அந்த கோவிலுக்கு வாரத்தில் நாலு தடவை அஞ்சு தடவை கோவிலுக்கு போய் ஆகணுங்க ஏன்னா எல்லா வேலையும் நடக்குதா கோவில் அஸ்திவாரம் பதித்து நீட்டாக எல்லாம் கட்டி கும்பாபிஷேகம் ஆவணி மாதம் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் அலைஞ்சிதான் ஆகணுங்க பட்டிக்காட்டுலேருந்து ஒரு இடத்துக்கு போய்டணுன்னா அலைஞ்சா தான் ஒரு வேலை ஆகுங்க பட்டிக்காட்டுலையே இருந்திட்ருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம அலைய முடியாது அலைஞ்சா தான் எல்லா வேலையும் கோவில் வேலையாக இருந்தாலும் சரி படிப்பு செலவாக இருந்தாலும் சரி ஆஸ்பத்திரி செலவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் டவுனுக்கு போய் தான் ஆகணுங்க இப்போ கோவிலுக்கு பெயிண்டு வாங்குகிறத்துக்கு பெயிண்ட் அடிப்பாருங்க அவருக்கு பெயிண்ட் வாங்கி குடிச்சி கூட்டிக்கிட்டு டவுனுக்கு போகணும் டவுனில் போய் எல்லா பெயிண்ட்டும் அவருக்கு வாங்கித்தரணும் வாங்கிக்கொண்டாந்து ஊரில் கொடுக்கணும் கொடுத்தா தான் அவர் பெயிண்ட் அடிப்பாருங்க அதேபோல் கோவிலுக்கு ஒரு எண்ணை வாங்கணும் தேங்காய் கம்மியாக வாங்கினா பட்டிக்காட்டில் வாங்கிக்கலாம் காயாக ஒரு ஆயிரம்காய் ஐநூறுகாயாக வேணும்னா டவுனில் போய் தான் வாங்கியாரணும் பட்டிக்காட்டில் அவ்வளோ கிடைக்காதுங்க ஒரு பத்துக்காய் பயஞ்சிக்காய் வாங்கலாம் தேங்காய் வாழை வாழைப்பழம் வேணும் ஒரு சீப்புன்னா வாங்கிக்கலாம் ரெண்டு சீப்புன்னா வாங்கிக்கலாம் கூட வாங்கணும்னா டவுனுக்கு தான் போகணுங்க புள்ளைகளுக்கு எதாக இருந்தாலும் எந்த கடைக்காக இருந்தாலும்ங்க ஒரு கடுகு ஜீரகம் வாங்கணும் ஒரு பருப்பு வாங்கணும் எண்ணை வாங்கணும் எல்லாத்துக்கும் டவுனில் போய் வண்டி எடுத்துகிட்டு போய்தான் இப்போது வண்டிங்க அப்போலாம் வண்டி கிடையாதுங்க வண்டி எடுத்துகிட்டு போய் எல்லாம் வாங்கிகிட்டு தான் வரணுங்க வண்டி எடுத்துகிட்டு போய் காய் எல்லா பொருளும் வாங்கிகிட்டு வந்து வீட்ல கொடுத்தாதான் அவங்க வச்சுக்குவாங்க அதேபோல் டவுனை நம்பி தாங்க கிராமத்தில் வந்து பிழைக்க முடியாது கிராமத்தில் ஆடுமாடு வச்சு வேணா பிழைக்கலாம் டவுனில் போய் தான் சாமான்லாம் வாங்கிவரணுங்க எல்லா பொருளுங்க கோவிலுக்கு போனால் வாரம் ஒரு ட்ரிப் இந்த இப்போ கோவில் கட்டி முடிச்சாச்சுனா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் போகலாங்க கட்டுற வரைக்கும் நாலு தடவை அஞ்சு தடவை ஏழுமலையான் கோவிலுங்க தொட்டிச்சாயி மாரியம்மன் கோவிலு பிள்ளையார் கோவிலு எல்லா கோவிலும் வேலை ஆகுது மூணு கோவிலும் வேலை ஆகிட்ருக்குதுங்க மூணு கோவிலுக்கும் வாரத்துக்கு அஞ்சு தடவை போவேங்க நான் சாயந்திரம் சாயந்திரம் போய் கூலியாளுக்கு கொடுக்கணும் கூலியாளுக்கு காசு தரணும் எல்லா வேலையும் பார்த்து செஞ்சால் தாங்க ஒரு வேலை இல்லாட்டி எந்த வேலையும் கிடையாது எல்லாம் டவுனுக்கு போகாம இருக்கவே முடியாதுங்க டவுனுக்கு டெய்லி எப்படி போனாலும் பத்து கிலோமீட்டர் பைக்கில் ஓட்டி போய் டவுனில் போய் ஒரு பொருள் வாங்கிவந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும்ங்க ஒரு சின்ன பொருள் கூட வில்லேஜில் கிடைக்காதுங்க ஏதோ சின்ன பொருள் கெடைக்கும் ஒயரிங் சாமான் எதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா அங்கேதான் போகணுங்க ஒயரிங் சாமான் வாங்கணும் எதாவது ஒரு ப்ளக் வாங்கணும் பல்ப்பு வாங்கணும் ஏதாவது ஒன்று வாங்கணும்னா டவுனுக்குள்ளே போய் தான் வாங்கிவர முடியும்ங்க பட்டிக்காட்டில் கிடைக்காதுங்க திடீர்னு ஒரு கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பிரஷ் இல்லை பிரஷ்க்கும் அங்கேதான் போகணுங்க டவுனுக்கு தான் போகணும் அங்கே பட்டிக்காட்டில் பிரஷ் எல்லாம் விற்கமாட்டாங்க பட்டிக்காட்டில் என்ன இந்த வெற்றிலப்பாக்கு இதுமாதிரி தான் விற்பாங்க டவுனுக்குதான் போய் பிரஷ் வாங்கிவரணுங்க சுண்ணாம்பு வாங்கிகிட்டு வரணும் பெயிண்ட்டு வாங்கிகிட்டு வரணும் எதாக இருந்தாலும் டவுனை வச்சுதாங்க புள்ளைகள படிக்க வச்சோம்ன்னு வச்சுகோங்க இங்கே ஆறாவது எட்டாவது வரைக்கும் இருக்குங்க எட்டு ஒம்போதாவது பத்து பதினொன்று பன்னெண்டு அதுக்கப்புறம் காலேஜில் படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாம் டவுனில் தாங்க டவுனில் போகணுன்னா டவுனுக்கு டெய்லியும் காலையில் பஸ்ஸுக்கு காசு கொடுத்து ஃப்ரீபாஸ்னா ஃப்ரீ இல்லைன்னா டவுனுக்கு காசு கொடுத்துதான் அனுப்பனுங்க அனுப்பினா அங்கே நோட்டு புஸ்தகம் வாங்கணும் அது நம்ம காசு கொடுக்கறது பஸ்ஸுக்கு தான் கொடுப்போம் நோட்டு புஸ்தகம் வாங்காது இங்கே வந்து அப்பா நோட்டு புஸ்தகம் வேணுங்கும் உடனே வண்டியை எடுத்துகிட்டு போய் நோட்டு புஸ்தகம் வாங்கிகிட்டு வரணும் கலர் பென்சிலு பேனா பேப்பரு அப்புறம் ரிப்பன் கேட்கும் அப்புறம் அது கேட்குங்க எல்லாம் வாங்கிகிட்டு டவுன்லேருந்துதான் வாங்கிவந்து கொடுக்கணும் கொடுத்தாதான் பிள்ளைங்க படிக்கும்ங்க அப்பறம் டூசனுக்கு போறதுங்க அதுக்கு ரஃப் நோட்டு கேட்கும் எதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டேதான் இருக்கணுங்க செஞ்சால்தான் பிள்ளைக படிக்கும் அதேபோல் பிள்ளைக படிக்கணும்னா நம்ம சிரமப்பட்டா தாங்க சிரமப்படாம படிக்க படிக்க முடியாதுங்க அலைஞ்சிதான் ஆகணுங்க டவுனுக்கு போகாம வேலை ஆகாதுங்க எந்த வேலையும்